வண்டியை பார்த்து ஓட்டணும் பார்த்து ஓட்டணும் லெஃப்ட் ரைட் பார்த்து ஓட்டணும் சரி அப்படியே நம்ம படி பழனி போகலாமா மூணுமண் நேரம் ஆகுமா சரி எதா எதா வழியில் எதோ ஒரு தாராபுரத்து பக்கத்தில் எதாவது கடை இருந்தா சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிட்டு அப்படியே சாமி கும்பிடுவோம் பக்கத்துலையே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாம பழனி போகறோம் சரி அங்கே போய் பழனி பழனி போய் அங்கே மேலே குளிச்சிவிட்டு அப்புறம் முருகனை சுற்றி வந்து நல்லா சாமி கும்பிட்டு கேரளாவிலருந்து பால் கொண்டு வருவாங்க அதை குடிச்சிவிட்டுத்தான் நாங்கள் கீழே இறங்குவேன் எப்போவுமே சரியா ம் ஓகேம்மா சரி நின்றா பரவாயில்ல நான் அப்படியே அங்கே சித்த நேரம் தியானம் பண்ணிவிட்டு ஸ்ரீபோகர் இருக்கார்ல அவரையும் பார்த்துட்டு வந்துவிட்றேன் சரி அது பாத்துட்டு

சரி பார்த்துட்டு அங்கே திருநூறு இது எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு கீழே இற இறங்கும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்புறம் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிட்றீங்களா மேலே சரி நான் சாப்பிட்டு மேலையும் ஒருதடவை சாப்பிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்புறம் கீழே வந்துவிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து கொடைக்கானல் போகலாம்

கொடைக்கானல் போய் நம்ம வந்து அங்கேதான் வந்து சித்தர் ஸ்ரீபோகர் வந்து பூம்பாறை அப்படின்னு சொல்லறோமுல்ல அங்கேதான் வந்து அவர் வந்து நவபாசன சிலை முதல் முதலில் செஞ்சார் சரி சரி சரி எவ்வளவு பைசா செலவாகும் இருபதாயிரத்துக்குள்ள வருமா சரி அதெல்லாம் நான் உனக்கு பேமெண்ட்டை கொடுத்தட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் கீழே போ நான் இப்போ முருகனைப் பார்த்துட்டு கீழே வந்துட்டுருக்குறேன் அங்கே போய் கொடைக்கானல் கொடைக்கானல்க்கு பக்கத்தில் பூம்பாறை தெரியுமா போயிருக்குறீங்களா அங்கேதான் வந்து ஸ்ரீபோகர் வந்து சிலையை நவபாசானத்தில் முதல் முதலாக செய்யப்பட்ட ஒரு இடம் தலம் போயிவிட்டுதான் இருக்கு போயிருக்குதா சரி சரி அங்கே போய் கொஞ்சம் அங்கேயும் போய் குளிச்சிவிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வரலாம் அங்கே ஒரு இதுவந்து பெரிய பழனி முருகன்னா அது ஒரு சின்ன ம பழனி முருகனுங்கிறமாதிரி இங்கேவந்தா அங்கேயும் போய் கும்பிடோணும் இந்த தடம் எல்லாம் ரூட்டல்லாம் தெரியுமா உங்களுக்கு சரி ச ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா பணம் எவ்வளோ செலவாகும் இருபதுரூவாய் ஆயிருமா என்ன இருபதுரூவா கேட்குறீங்க அப்போலாம் பத்துரூவாதான்னு சொல்லிவிட்டு இப்போ இருபதுரூவாக்கு வந்துட்டீங்க

சரி ம் சரி சரி நல்லமுறையாக போயிவிட்டு வந்துட்லாம் சரிங்களா ம் சரி சரிங்க சரிங்க